நான் வந்து எப்போவுமே எங்க ஃபேமிலி கூட சேர்ந்து பயணம் செய்யறதை விரும்புவேன் ஏனால் நாங்கள் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து நான் அப்பா அம்மா அக்கா அக்கா பசங்கள் அண்ணா தம்பி ரெண்டு அண்ணாங்க அந்த மாதிரி எல்லோருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக போவோம் போகும்போது ஜாலியாக இருக்கும் எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது இப்படி கம்பெனியில் இப்படி இருக்குது இவுளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அப்படின்ட்டு எதுவுமே மைண்டில் இருக்காது அவங்க கூட போகும்போது சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கும் இப்போ ரீசண்டாக கூட ஊட்டிக்கு ட்ரிப் போயிருந்தோம் போகும்போதே வண்டியில் பாட்டு போட்டுகிட்டு டான்ஸ் ஆடிகிட்டு அங்கே போய் இயற்கை ஜ ரசிச்சுட்டு அந்த குளுரில் டீ சூடாக ஒரு கப்பு டீ ஃபேம்லியோடு சேர்ந்து குடிக்கும்போது அந்த சந்தோஷமே தனி அவ்வளோ இதாக இருந்துச்சு அப்டேயே அந்த வியூ எல்லாம் பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு